ஹலோ இது பிளேஸ்மெண்ட் ஆஃபிஸுங்களா இல்லை நாங்கள் பி இல்லை நாங்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சி இருக்கோம் இது ஜாப் வேகன்ஸி இருக்கா கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமா ஆ ஜாப் அப்ளை பண்ணிட்டுருக்கோம் அதான் ஜாப் வேகன்ஸி இருக்கா நாங்கள் கேட்கறோம் இருக்கா ஆ ஓகேங்க ஆ சொல்லுங்க ஆ ஓகேங்க ஆ நான் பாஸ்போர்ட்க்கு இப்போ அப்பளை பண்ணிஇருக்கேன் அதான் மற்றது விசா இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு தான் கேட்கறோம்

ஆ ஓகே பரவாயில்ல

ஆ ஓகே இப்போ அங்கே நாங்கள் இருக்கறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் எப்படி

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ இருக்கங் ஆ நாளைக்கு வரோம் ஆஃபீஸ் இருக்குமா நாளைக்கு

ஆ ஆ சரிங்க ஆ டபுள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ

டபுள் த்ரீ எயிட் ஆ ஓகேங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ஓகே